தமிழ்நாட்லேருந்து வெளியில் போயிட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் வந்து நிறைய இடோம் இருக்குது கேரளா இருக்குது கேரளாலா ஃபுல்லா இயற்கையான ப்லேஸ் தான் அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரிலா நிறைய இருக்கும் அப்புறோம் இங்கே கொடைக்கானல் ஒக்கேனக்கல்லா இருக்குது கொடைக்கானல் போயிட்டுலா வெயில் டைமில் போனா சம்மர் டைமில் போனால் அங்கேயே இருக்கிற மாதிரி ஜாலியா விளையாண்டிட்டு எல்லாமே கூலிங்கான நேச்சுரல் ப்லேஸாக இருக்கும் ஒக்கேனக்கல்ல ஃபுல்லா அருவியா நேச்சுரலாக இருக்கும் அங்கேயும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசினாக்குடி மாமல்லபுரம் ஏற்காடு ஏற்காடுலா ஃபுல்லா வந்து ஆப்பிள் தோட்டம் ஃபுல்லா நேச்சுரலா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏற்காடில் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லா நேச்சுரலாக கிடைக்கும் அந்த ஏறு ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் போன ப்லேஸ்லலாம் எல்லாமே அங்கேலா போனால் ஒரு டூ த்ரீ மன்த்துக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கேலா நிறைய ப்லேஸ்லாம் இருக்குது